சுயஉதவி குழுனு எடுத்துக்கிட்டிங்கனால் அப்போல்லாம் ஜனங்கெல்லாம் போய் வெளியில் கடன் வாங்குவாங்க அஞ்சுருபா வட்டி பத்துருபா வட்டிக்கு கடன் வாங்குவாங்க ஆனால் மகளிர் சுய உதவி குழு திட்டோனு ஒன்று வந்த அப்புறம் மகளிர் மூலிமா பேங்க்கில் ஒரு ரூபாய் இன்டெர்ஸ்டுக்கு ஒரு ரூபாய் பர்ஸன்டேஜுக்கு ஒரு ரூபாய் இன்டெர்ஸ்டுக்கு நம்பளுக்கு கடன் தராங்க பேங்க் லோன் தராங்க அதை வாங்கி நம்ம ஜனங்க வந்து பயன் அடைகிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டிக்கு வாங்கி சாகிற நிலமைக்கலாம் நம்ம ஜனங்கள் போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலம எல்லாம் மாறிடுச் மாறி பெண்களும் சரி ஆண்களும் சரி சமமாக சம்பாரித்து குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்றாங்க அதே மாதிரி கடன் வாங்கி கொடுக்குற காசுக்கு கணவரால் கட்ட முடியலைனாலும் மனைவி கொஞ்சம் பொறுப்பெடுத்து ஏற்று ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா ஒரு வில்லேஜில் இருக்குறவங்க கூட கழனி வேலை கொல்லை வேலைனு போகிறாங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மினிமம் முன்னூறுரூபா வருமானம் வருகுது அதை சேர்த்தி வச்சு நம்ம கணவரால் முடியாதபட்சத்துல உதவறாங்க பெண் இந்த இந்த சுயஉதவி குழுவால் நிறைய குடும்பங்கள் வந்து நல்லபடியாக இருந்திருக்குது நிறைய பேர் நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் அடைஞ்சிருக்காங்க இது ஏன்னா சங்கத்தில் கடன் எடுத்து கொடுக்கிறது பசங்களை படிக்க வைக்கிறது ஒரு வேலைக்கு போகும் போது இந்தாப்பா வச்சுக்கோ செலவுனு நம்மளாக கொடுக்குறோம் ஒரு சிறுசேமிப்பு பண்றாங்க இப்போ நம்ம கையில் இரநூறுவா வச்சுருந்தோம்னா அது வட்டி போடுதா இல்லை வட்டி வருதா கிடையாது ஆனால் அதுவே அதில் போட்டு வச்சோம்னால் அஞ்சு வருடத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை வட்டி பிரிப்பாங்க வட்டி பிரிக்கும் போது அந்த ஜனங்களுக்கு இத்தனை நாள் சேர்த்தி வச்ச சேமிப்புக்கு தகுந்த அளவுக்கு இன்டெர்ஸ்ட்டோடு தருவாங்க அதனால் மக மகளிர் சுய உதவி குழு அப்படின்றது ரொம்ப நல்லதுதான் அதையும் ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க அதை தப்பாக எடுத்துக்காமல் நல்லதாக பாத் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும் மகளிர் சுயஉதவி குழு மூலிமாவே இந்த பேப்பர் கப்பு அப்புறம் இந்த துணி பைங்க தைக்கிறது அந்தமாதிரி கலெக்ட்ரேட்டெல்லாம் நிறைய ந மகளிருக்காகவே சில திட்டங்களெல்லாம் வச்சுருக்காங்க அந்த செட் திட்டத்தின் அடிப்படைலேயும் நம்ம மகளிர் வந்து நல்ல பயனடைகிறாங்க இது இந்த வாய்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு தெரிய போயிட்டு இன்னும் விரிவாக இன்னும் நிறைய பேர் பயனடையனுன்றது என்னுடைய குறிக்கோள் வேண்டுக்கோள்